இந்திய சமூக அமைப்பில வந்துவிட்டு மதத்தோட பங்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எந்த ஒரு பொது மக்களுமே சரி அவங்க பழகுறதாக இருந்தாலும் சரி ஒரு விஷியத்தை கட்டமைக்கிறதாக இருந்தாலும் எதோடைய அடிப்படையில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதத்தோட அடிப்படையில் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்துவிட்டு ரகசியம்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நம்பிக்கை மரியாதை சடங்குகள் பழக்க வழக்கங்கள் மரபுகள் எல்லாத்துக்குமே வந்துவிட்டு எதை அடிப்படையில் வரையறுக்கப்பட்டுருக்கு அப்படின்னா மதத்தோட அடிப்படையில் தான் வந்துவிட்டு வரையறுக்கப்பட்டுருக்கு அதுக்கப்பறமேட்டுக்கு ஹிந்து மதம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துலேயே வந்துவிட்டு ஒரு பழமையான மதம் தான் வந்துவிட்டு ஹிந்து மதம் இது வந்துட்டு சிந்துவெளி நாகரிகத்திலேருந்தே இருக்கறதாக சொல்லப்படுது ஹிந்து மதத்தில் வந்துவிட்டு விஷ்ணு பிரம்மா சிவன் லக்ஷ்மி கணேஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட கடவுளை வந்துவிட்டு வணங்குவோம் அதுவே வந்துவிட்டு கிறிஸ்வம் கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இயேசு நாதர் மட்டும் தான் முஸ்லிம்ல வந்துவிட்டு அல்லா மட்டும் தான் அதுக்கப்பறமேட்டுக்கு எனக்கு பிடிச்ச மதம் வந்துவிட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்த மதம் வந்துவிட்டு என்ன அப்படின்னா கிறிஸ்துவ மதம் தான் ஏன் அப்படின்னா கடவுளால் அனுப்பப்பட்டவர் தான் வந்துவிட்டு இயேசு நாதர் அவரை வந்துவிட்டு அவர் கூட இருக்கிற சீடர்களே வந்துவிட்டு திட்டம் போட்டு அவரை வந்துவிட்டு சிறையிலடைக்க செய்வாங்க அப்போ வந்துவிட்டு அவர் வந்துவிட்டு எல்லாமே தெரிஞ்சும் அவரால் எல்லாமே பண்ண முடியும் அங்கே நடக்கக்கூடிய குற்றத்தை வந்துவிட்டு அவரால் வந்துவிட்டு சரி பண்ண முடியும் ஆனாலும் அவர் வந்துவிட்டு கடவுளால் அனுப்பப்பட்டதுனால யார் மேலையும் கோவப்படாமல் அமைதியாக அவரே வந்துவிட்டு எல்லா தண்டனையும் அனுபவிச்சு கஷ்டத்தை அனுபவிச்சு போனார் அந்த இதுனால எனக்கு கிறிஸ்துவ மதம் தான் பிடிக்கும் வேற்றுமை ஒற்றுமையை வந்துவிட்டு வேற்றுமையில் ஒற்றுமையை வந்துவிட்டு நான் எப்படி பேணுவேன் ஒரு குடிமகனாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துவிட்டு எதால வேறுபட்டுருக்கு அப்படின்னா எல்லா நல்ல பழக்கங்களும் மதத்தோட அடிப்படையில் தான் வந்துவிட்டு கட்டமைக்கப்பட்டுருக்கு வரையறுக்கப்பட்டுருக்கு வேறுபாடும் வந்துவிட்டு அது மூலமாக தான் வேறுபாடு அடைஞ்சிருக்கு ஸோ ஹிந்து சமயமாக இருக்கட்டும் கிறிஸ்துவ சமயமாக இருக்கட்டும் இஸ்லாமிய சமயமாக இருந்தாலும் எல்லாருமே அவங்களுடைய இறைவனோடு அடிப்படையில் தான் வந்துவிட்டு வேறுபட்டு இருக்காங்க மஹாகவி பாரதியார் என்ன சொல்றார் அப்படின்னா சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்றார் அதுக்கப்பறமேட்டுக்கு விவேகானந்தர் என்ன சொல்றார் அப்படின்னா எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் இயேசு கிறிஸ்துவின் கால்களை என் கண்ணீரால் கழுவுவேன் அப்படின்னு சொல்றார் அதனால் இப்படி தான் வந்துவிட்டு வேற்றுமையிலேருந்து ஒற்றுமை பார்க்கணும் எந்த மதம்னு பார்க்காம எந்த ஜாதின்னு பார்க்காம கடவுளால் மூணுமே கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் ஹிந்து மதம் மூணுமே வந்துவிட்டு கடவுளை வணங்குறது தான் சொல்லிருக்கு அதனால எல்லாருமே ஒன்று தான் எல்லா மதமும் ஒரே மதம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ப இறைவனை வணங்கணும் இப்படி தான் வேற்றுமையில் ஒற்றுமை காணணும்